எங்கள் பசங்களுக்கு செய்தித்தாள் வந்து படிக்க சொல்கிறோம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னால் இதில் போனில் வருது அதை ஒன்றும் ஜாஸ்தியாக தேவையில்லைப்பா எல்லாமே செய்தித்தாள்கள்லாம் பேப்பர் வாங்குற அளவுக்கெல்லாம் இல்லை நியூஸு எல்லாமே வந்து இதுலேயே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இல்லாமல் நாம் வந்து டிவி அது இது பார்க்கும்போது கூட அந்த நியூஸை வந்து ஃபர்ஸ்டு நியூஸ் கேளு நியூஸ் தான் உனக்கு வந்து முக்கியமானது செய்தி தான் வந்து எல்லாத்தையும் உன்னை வந்து இப்போ வெளியே கொண்டு வரும் எல்லா ஆளுங்களுடைய பேரெல்லாம் தெரியும் அதில் எம்எல்ஏ எம்பிலாம் முதலமைச்சர் எல்லாமே வந்து செய்தியில் தான் வந்து உனக்கு அந்த மறக்க முடியாத அவங்களோட ஞாபகங்கம்லான் வரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஊக்குவித்து நாங்கள் வந்து எப்போதுமே செய்தி தான் பார்க்க வைக்கிறேன் டிவியில் ஆகட்டும் பேப்பரில் ஆகட்டும் எப்போவாவது நான் பேப்பர் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டால் கூட அவங்கள இந்த பேப்பரில் இந்த ஆளு இப்போ இது தெரியுதா மூஞ்சி தெரியுதா இவரு பேரு என்ன அப்படினெல்லாம் கேட்டு அவங்கள ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் குழந்தைகள வந்து அதனால் தான் அவங்க வந்து அது இம்ப்ரூவ்மண்டாக வச்சுக்கிறாங்க